பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்னாகுதுன்னா எங்கள் ஊர்ல விவசாய நிலம் எல்லாமே என்ன பண்ணா ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க ஸோ வீடு கட்டுறதுக்காக ஃப்ளாட் போட்டு விற்கிறதுனால விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமள் எங்கள் ஏரியாவை சுற்றி ஒரு நாலஞ்சு ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ அதுலேருந்து வர கழிவு நீர் எல்லாமே வாய்க்கால்ல கலக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் சில ஃபேக்ட்ரியோட கழிவுநீர் நிலத்துலே கலக்குது ஸோ நிலத்துல கலக்கிறதுனால எந்த பயிர் விளைய வச்சாலுமே அங்கே முலைக்க மாட்டுது ஒழுங்காக ஸோ அதனால் என்னவுதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே மாரியே தண்ணி நிலத்தடியில கிடைக்க மாட்டுது எவ்வளோ ஆழத்துக்கு தான் போர் போட்டு எடுத்தாலுமே வாட்டரு சப்ளைனுங்குறதே இல்லை வயல்ல தண்ணி வைக்கணும் அந்த ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது கம்பெனிக்காரங்க எல்லாமே அவங்கவங்க கம்பெனிக்கு தேவைனுங்குறதுக்காக தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சதனால சுற்றி இருக்கிற எந்த ஏரியாவுக்குமே தண்ணி அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை ஸோ ஒரு ஃபேக்ட்ரினாலே எவ்வளோ தண்ணி எடுப்பாங்க எத்தனை லிட்டரு எடுக்குறாங்களோ ஸோ நாலு ஃபேக்ட்ரினுங்கவும் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட்டும் அதுக்கு அப்ரூவ்ட்டு கொடுத்துருது ஸோ அதனால் தண்ணி பஞ்சம் ஒன்று இருக்குது அதே மாரியே ஒரு வயல்ல கழிவு நீரை கலக்கிறதுனால அந்த நிலத்துல உள்ள மண் அதோட தரத்தை இழந்துடுது ஸோ மலட்டுத் தன்மையாகிடுது நீங்கள் என்னத்த தான் அந்த இதில் விளைச்சாலுமே விளைய மாட்டுது அது வந்து அது மாரி அந்த புக அந்த ஃபேக்ட்ரியில உள்ள புக எல்லாம் அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வித்தியாச வித்தியாசமான பூச்சி எல்லாமே அதில் வருது ஸோ பயிர் விளையிது அப்படினா அதில் பூச்சால அறிக்கப்பட்டு நிறையா பயிர் வீணாக போய்டுது இந்த கழிவு நீர் இதால் பாதி பயிர் வீணாக போய்டுது ஸோ இந்த மாரி நஷ்டம் எல்லாமே ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் வயல்ல ஃபேக்ட்ரி இது ரோட்டில ஃபே ஃபோர் வீல் நாலு வழி சாலை எட்டு வழி சாலை இந்த மாரி இதெல்லாம் போடுறதுனால என்னாகுதுன்னா விவசாய நிலம் எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு அதெல்லாம் இன்னிமே ரோட ரோடு போட்டுட்றாங்க ஸோ அதனாலயும் எங்கள் ஊர்ல விவசாய நிலம் எல்லாம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரிடர் இயற்கை பேரிடர் இருக்குதுல்ல ஸோ வெள்ளம் மழை இது மாரி இப்போ காலகட்டத்தில் என்னாகுதுன்னா வெள்ளத்தப்ப ஃபுல்லாக எல்லா வயலுக்குள்ளேயும் தண்ணி புகுந்து செடி எல்லாமே ஃபுல்லாக அழுகிப் போய்டுது விவசாயிக ஃபுல்லா நஷ்டம் தான் வருது ஸோ அதே மாரியே மழை காலத்தில் எப்படின்னா புயல் காத்தில் காத்தடிக்கும் போது என்னாகுதுன்னா நல்ல கருது வந்து அறுவடை செய்ய போகிற நேரத்தில் எல்லா பயிரும் சாஞ்சிடுது ஸோ சாஞ்சி மண்ணிலே கடந்து அழுகி வீணாக போய்டுது பயிர் எல்லாமே ஸோ அதனாலயும் நஷ்டம் ஏற்படுது ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு எப்படி பண்றாங்கன்னா ஒன்னு லோன் எடுக்குறாங்க அப்டி இல்லனா எப்பயாவது வர லாபத்த ஃபுல்லா செலவு பண்ணாம பாதி லாபத்த இதுக்குன்னு ஒதுக்கி வக்கிறாங்க ஸோ எப்பயாவது தேவைப்படும் அப்படிங்குறதுக்காக ஒதுக்கி வச்சிட்டு பாதி அமௌண்ட்டை மட்டும் வச்சு தான் திரும்ப பயிரிடுறாங்க ஸோ இது மாரி சேர்த்து வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் லோன் எடுக்கிறது கடன் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில உள்ள பொருளை எதாச்சும் அடகு வைக்கிறது இந்த மாரி காசு மூலியமாக தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் விவசாயத்தில் போனாள் லாபம் மட்டுமே வராது நஷ்டமும் வரும்னு ஸோ அதெலாம் தெரிஞ்சு தான் இறங்குறாங்க அப்படின்னா என்ன அதுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு யோசனை ஒன்று இருக்கும் பின்னாடி ஒரு யோசனை அடிப்படையாக யோசிச்சி வச்சிட்டு தான் இறங்குவாங்க ஸோ எப்பன்னா தான் நஷ்டம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி தான் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமள் கவர்மெண்ட்ல அந்த நிவாரணம் அப்படின் சொல்லிட்டு இந்த பேரிடர் இது டிஸ்ஸாஸ்ட்டர் அப்போலாம் கொடுக்குறாங்க ஸோ அதெலாம் வச்சிக்கிட்டு கொஞ்ச கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாங்க எப்படி பார்த்தாலும் நஷ்டம் தான் ஆனால் என்ன பண்ணுறது செஞ்சு தான் ஆகணும் அவங்களுக்கு பிழப்பு அதான் ஸோ அதனால் என்ன பண்றாங்கன்னா அதத வச்சிக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெய்ன் ரீசன் என்னனா மக்கள் தொகை பெருக்கம் தான் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டு ஃப்ளாட் போட்டுடுறாங்க ஸோ வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏரி குளம் எல்லாத்தையுமே நிரப்பி மூடி அதிலயும் வீட்டை கட்டிட்றாங்க இதனால் என்னாகுது விவசாயத்துக்கு தண்ணியும் கிடைக்க மாட்டுது விவசாயத்துக்கு நிலமும் இருக்க மாட்டுது இந்த ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு அதுவும் எங்கள் ஊர்ல மெய்ன்னான ப்ராப்ளம் என்னனா ரோடு போடுறது ரோடு போடுறதுனால பாதி நிலத்த இப்படி பறிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி கிடைக்க மாட்டுது அது மட்டும் இல்லாமல் கழிவு நீர்லேருந்து விட்ற அந்த கழிவு நீர்கள் இந்த விவசாய ஃபேக்ட்ரில உள்ள வேஸ்ட்டேஜ் எல்லாத்தையும் வயல்லே போடவும் அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா வயல்ல எந்த ஒரு பயிரையுமே விளைய வைக்க மாட்டுது அது வளஞ்சி விளஞ்சே வர மாட்டுது ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ப்ராப்ளமே இந்த ஃபேக்ட்ரி தான் இந்த ஃபேக்ட்ரி அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி வர வர என்ன பண்ணுறாங்கன்னா விவசாய நிலத்துல ஃபஸ்ட் ஒரு பயிருக்கு எருவு போடணும் அப்படினா இயற்கை உரங்கள தான் தேடுனாங்க மாட்டு சாணம் சாம்பல் பஞ்சாக்காவியம் இந்த மாரி தேடுனாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா ஜென்ரேஷன் யூரியா டிஏபி பொட்டாஷியம் இந்த மேரி எல்லாமே என்னனா டெக்னலஜி பேஸ்ட்டு ஒரு கெமிக்கல் ப்ராடெக்ட்டயே கொண்டாந்து நிலத்துல போட்டு அதை வச்சு க்ரோத் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு பயிர் ஒரு கெமிக்கலை போட்டு வளருது அப்படின்னா ஒன் டைம் மட்டும் தான் அது வளரும் திரும்ப திரும்ப நீங்கள் அதை போட்டீங்க அப்படின்னா வயல்ல மண் இருக்கிற கொஞ்ச நஞ்ச தரத்தையுமே மண் இழந்துரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னா தான் அதில் எப்படி பண்ணுணாலுமே பயிர் விளையாது என்னாகும்னா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த எப்படின்னா ஒரு அடிக்ட் ஆகிற மாரி அடிக்ட் ஆயிடும் அந்த யூரியா போட்டால் இந்த டிஏபிலாம் போட்டால் மட்டும் தான் வளரும் இல்லைனா வளராது அதோடய தன்மையை இழந்துரும் மண்புழு எல்லாம் செத்துப் போய்டும் ஸோ மண்ணே அதோடய தரத்தை இழந்துரும் மண்ணாகவே இருக்காது அது அதில் வேற எது போட்டாலும் விளையாது அந்த நிலமைக்கு ஆயிடுது ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ப்ராப்ளம் ஃபேக்ட்ரி வளர்ந்து வர டெக்னாலஜி தான் ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம முதல்ல விவசாயத்தை திரும்பி மீட்கணும் ஸோ எல்லாரும் விவசாயம் பண்றதை ஒரு பொறுப்பாக எடுத்து அதுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு கவர்மெண்ட் எதாச்சும் ஒரு முடிவு எடுத்தால் மட்டும் தான் இதை தடுக்க முடியும் ஸோ அதனால் எந்தளவுக்கு பாதிக்குது அப்படின்னா வெள்ளம் இந்த மாரி பேரிடர் பேரிடர் பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படுது இயற்கையால் அது இல்லாமல் ஃபேக்ட்ரி கழிவு புகை அதுலேருந்து அவங்க எடுக்கிற வாட்டரு சப்ளை அதனால் தண்ணி இல்லாமல் ஸோ இந்த மாரி பிரச்சனை எல்லாமே எங்கள் ஏரியாவில இருக்குது ஸோ இதுதான்